மாநிலத்தில் உள்ள முக்கிய மத அடையாளங்கள் அல்லது வழிபாட்டுத் தலையங்கள் தலங்கள் என்றும் என்பவை பல வகைகள் அதில் கா இந்து சமய இந்து சா மதத்தில் உள்ள கோயில்கள் காரைக்குடியை சுற்றி உள்ள கோயில்கள் என்று சொக்கொட்டா விநாயகர் கோயில் கோட்டை நாச்சி சிவன் கோயில் சின்ன முத்துமாரியம்மன் கோயில் பெரிய முத்துமாரியம்மன் கோயில் குன்றக்குடி பிள்ளையார்பட்டி குபேரன் கோயில் இன்னும் பல கோயில்கள் உள்ளன மதுரையில் பாண்டி முனீஸ்வரர் கோயில் சமயபுரத்தான் கோவில் திருச்செந்தூர் காசி ராமேஸ்வரம் அழகர் கோயில் இது போன்ற பல கோயில்கள் அமைந்துள்ளன மசூதிகள் மசூதிகள் பல ஊர்களிலும் இருக்கின்றன அதன்கள் பேர்கள் அழிவது மிகவும் கடினமானது வெளியில் வருவது திருச்சியில் உள்ள மசூதி ஏர்வாடியில் உள்ள மசூதி வேதாலயங்கள் அதாவது கிறிஷ்டின் மதத்தில் உள்ளவங்க கிறிஸ்டின் மதத்தில் உள்ளவங்க வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி இன்னும் கோயில்ல ரைவல் கேட்டு பக்கத்துல ஒரு மசூ ம கிறிஷ்டின் ஆலயம் இருக்குது மடங்கள் என்பது கோயிலை சுற்றி உள்ள அனைத்து இடங்களிலும் மடங்கள் அமைந்துள்ளது அந்த பகுதிகள் மிகவும் அமைதியாக அமைவதே இருக்காது ஏன் ஏனென்றால் அதை சாமியை கும்பிடும் போவும் மக்கள்கள் அனைவரும் அதை தொடர்ந்து கவனித்து கொண்டே இருக்கும் இடங்களாக இருக்கின்றன